எங்கள் குடும்பத்தில் என்னோடய மகளுக்காக நான் முக்கிய முடிவு எடுக்க வேண்டியது இருந்ததுங்க அவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிஞ்சவுடன் அவங்களை எந்த வகையான உயர் கல்வியில் சேர்த்துறதுங்குறது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்ததுங்க அவங்க மருத்துவம் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மார்க்கும் கம்மியாக ஆகிடுச்சு அதனால் அடுத்தது என்ன முடிவு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது அப்புறம் எனக்கு பக்கத்தில் இருந்த ஆசிரியர் ஒருத்தர்கிட்ட நான் அதைப் பற்றி பேசினேங்க அதுக்கப்பறம் அவங்களோடய முடிவு அடுத்தது எனது கணவர் எனது பெண் இவங் என்னோட மகள் மூணு பேருமே சேர்ந்துங்க பொறியியல் கல்லூரியில் படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல ம முடிவை எடுத்து பொறியியல் கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சோங்க இன்றைக்கி நல்ல படித்துட்டாங்க நல்ல மார்க்கு எடுத்துட்டாங்க இன்றைக்கி வேலைக்கும் போய் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கங்க அந்த நேரத்தில் நான் அவசரப்பட்டு இல்லை மறுபடியும் நீங்கள் மெடிக்கல் மருத்துவமே படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் நான் ஒரு முடிவு எடுத்தது நல்லதாக இருந்ததுங்க